அம்மா சுருதி இருக்காங்களா நான் ஸ்கூல் அட்மின் பேசுறேம்மா ஏம்மா ஸ்கூல் ரொம்ப நாள் வர்லை அட்னன்ஸ்ஸு லோவா இருக்குது என்ன ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம்மா ஹெல்த் இஸ்யூங்களா சரிங்கம்மா கிளாஸில் மிஸ்ஸும் சொன்னாங்க நீங்கள் சரியாக ஸ்கூல் வர மாட்றீங்க இல்ல உங்களுக்கு கிளாஸில் அந்த தனிப்பட்ட முறையில் ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருந்தாலும் சொல்லுங்க சரிங்களா சரிங்கம்மா ஹாஸ்பிட்டல் போனிங்களா சரிங்கம்மா அட்னன்ஸ் லோவாக இருந்துச்சுன்னா எக்ஸாம் எழுத முடியாதா அட்னன்ஸ் பர்சன்டேஜ் இருக்குது தெரியுங்களா சரிங்கம்மா ரெகுலராக ஸ்கூலுக்கு வர்றதுக்கு டிரை பண்ணுங்க மிஸ்ஸும் சொன்னாங்க உங்களுக்கு ஸ்கூல் ஸ்கூல் ரெகுலராக வர மாட்றாங்க அட்னன்ஸ் இல்லை எக்ஸாம் எப்படி எழுதுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க சரிங்ம்மா ஸ்கூலுக்கு வர பாருங்க நோட்ஸ் எல்லாம் நாங்கள் கொடுத்து அனுப்புகிறோம் அதுக்கு ஏற்ற மாதிரி நல்லா படிங்க சரிங்ம்மா உங்களுக்கு கண்டிப்பாக நோட்ஸ் எல்லாம் கொடுத்து அனுப்புகிறோம் நீங்கள் நல்லா படியுங்க வேறு ஏதாவது தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்காம்மா சரிங்கம்மா அப்படி ஏதாவது இருந்தாலும் சொல்லுங்க சரிங்களா உங்கள் கிளாஸில் யாருக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை கிளியர் பண்ணி விடுறது எங்கள் நாங்கள் தான் பண்ணிகிட்டு இருக்கோம் சரிங்களா அப்படி நீங்கள் ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருந்துதுனால் நீங்கள் எங்கள்கிட்ட சொல்லுங்க நான் அதை எல்லாம் கிளியர் பண்ணி விடறேன் சரிங்கம்மா நான் உங்களுக்கு நோட்ஸ் கண்டிப்பாக கொடுத்து அனுப்புகிறேன் அதை வச்சு நீங்கள் நல்லா ப்ரிப்பர் பண்ணிட்டு எக்ஸாம் எழுதுங்க சரிங்களா ம் ஓகேம்மா தேங்க்யூமா